என்னை பற்றி சொல்றதுன்னால் நான் பிறந்தது கொளக்காநத்தம் நான் டென்த்து படிச்சிருக்கேன் என்கூட பிறந்தவங்க நாலு மூணு பேர் மொத்தம் நாலு பேர் ஒரு தம்பி மூணு த தங்கச்சி எங்கள் அப்பா அம்மா எல்லாம் நல்லாயிருக்காங்க நாங்கள் பெரிசா எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் ரொம்பலாம் படிக்கலை எங்கள் தங்கச்சி ஒன்பதாவது படிச்சுருக்கா எங்கள் இன்னோரு ரெண்டாவது தங்கச்சி எட்டாவது என் தம்பி வந்து ஒன்பதாவது படித்தான் அவன் ட்ரைவர் வண்டி லாரி ஓட்டிகிட்டு இருக்கான் மற்றவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்கவுங்களுக்கு ரெண்டு கொழந்த இருக்குது எனக்கு வந்து ஒரு பெண்ணு ஒரு பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் பெண்ணும் பையனும் இந்த உலகத்துல என்ன பிடிக்கும் அப்படின்னா என் பெண்ணும் பையனும் தான் ஏன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கணும்னால் என் பையன் பொண்ணுதான் எல்லாமே நான் எதுக்கு வாழ்றேன் அப்படின்னா அது எல்லா விஷயத்துக்கும் எடுத்துக்கலாம் என் பெண்ணு பையன் என்னோடய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே எது எடுத்தாலும் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் எல்லாம் சொல்லுவாங்களே ரெண்டு கண்ணும் அப்படின்னு அந்த மாதிரி தான் என் என் இரு கண்களும் என் பொண்ணும் பையனும்தான் நான் வந்து டைலரிங் பண்ணிட்டிருக்கேன் என்னோடய சொந்த உழைப்பு எதுவாக இருந்தாலும் எனக்கு பெரிசா பேக்ரௌண்ட் கிடையாது காடு இந்த மாதிரில்லாம் உழைப்பு ஸோ என்னோடய உழைப்ப நம்பிதான் என்னோடய வாழ்வாதாரமே என் பொண்ணை நான் ஒரு டிகிரி படிக்க வச்சுட்டேன் என் பையன் டுவெல்த்து பரீட்சை எழுதிட்ருக்கான் அவனை வந்து நல்லா படிச்சு நல்ல ஒரு அவனுக்கு வாழ்க்கைய அமைச்சுக் கொடுக்குணும் என் பெண்ணுக்கும் நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்குணும் அப்படினு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கனவு என்னோடய மனசில் என்ன தோணுதுன்னால் என்னோடய கனவு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே என்னோடய பசங்க ரெண்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே நல்லது செய்யணும் சந்தோஷமா இருக் அதுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும்தான் என்னோடய சந்தோஷம் நிம்மதின்னால் அவங்க ரெண்டும் தான் என்ன உலகமே ரெண்டு பேரும் தான் அந்தளவுக்கு என்ன எனக்கு என்ன தேவையோ அனைத்தும் அதுங்க செய்வாங்க அவங்க ரெண்டு பேரும் அதே மாரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நானும் செய்வேன் நான் என்ன நெனைச்சா அவங்க என்ன சந்தோஷப்பட்றாங்களோ அதை நான் அப்படியே செய்யணுன்னு நெனைப்பேன் அடுத்தது எங்கள் அப்பா அம்மா அவங்க ரொம்ப என் மேல பாசமாக இருப்பாங்க நான் தான் பெரிய பெண்ணு ரொம்ப பாசமாக இருப்பாங்க என் மேலே எங்கள் வீட்டுக்காரரு அவர் ரொம்ப பாசக்காரருலாம் சொல்ல முடியாது ஏதோ பேருக்கு ஒரு ஹஸ்பண்ட் பார்த்துக்குவாரு ஓரளவு பாத்துப்பாரு ஆனால் எப்போ பார்த்தாலும் டென்சன் பார்ட்டி எப்போ பார்த்தாலும் டென்சனை தவிர அவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாது ஒவ்வொரு பெண்ணுக்கும் எல்லா எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்லையா அவர் நம்பளையும் சந்தோஷமா பார்த்துக்குவாரு நல்லா பார்த்துக்குவாரு அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன் ஆனால் அவர்கிட்ட எதிர்பார்த்து பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம் அந்த விஷயத்துலலாம் வந்து எ என் பெண்ணு தான் என் பெண்ணும் பையனும்தான் எனக்கு என்ன தேவையோ என்னோடய சந்தோஷம் நிம்மதி எது கெ எங்கே கிடைக்காதோ எல்லாமே என் பெண்ணும் பையன்கிட்ட கிடைக்கும் அவங்க ரொம்ப என் மேல் சந்தோஷமாவும் என்னை கவனிச்சு எனக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க நான் சொல்வதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு செய்யமாட்டாங்க அந்தளவுக்கு என் மேல் பாசமாக இருப்பாங்க இ எனக்கு என்னான்னால் இந்த அதுங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும் நல்ல பெரிய நாலு பேரை மதிக்கிற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படினு வர வச்சேன் நிறைய ஆசை உண்டு அதில் எது நிறைவேறும் என்னன்னு தெரியலை